இப்போ வந்து நான் இப்பவும் அவ்வளோவா வரையிறதில்லை சின்ன வயதுல நான் நல்லா வரையுவேன் சின்ன வயதுலனா ஒரு பென்சில் வாங்கணும்னா பென்சில் அப்போ வந்து என்ன அஞ்சுருவான்னா அஞ்சுருவாயா ஏன்னா அப்படி கேட்பாங்க வீட்டில தொலைச்சிட்டு வந்தால் அடிதான் பென்சில்லாம் அதில் வந்து நட்ராஜி அந்த ப்ரா ப்ராண்டு தான் யூஸ் பண்ணுவேன் அந்த இதுதான் நல்லாருக்கும் நட்ராஜ் வரைகிறத்துக்கு அதனால் எழுதுறத்துக்கும் ஸ்கெட்சின்னால் அந்த நிக்கான் நிக்கான்னு அந்த ப்ராண்டு சின்ன வயதுல வாசிக்க தெரியாது இப்போலாம் தெரியும் சின்ன வயதுல என்னன்னு தெரியாது அந்த ப்ராண்டு தான் விற்கும் எங்கள் பக்கத்து கடையில் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பத்து கடை பத்து வீடு தள்ளி அந்த கடை இருக்குது அதில் வாங்குவேன் பத்துருபாய்க்கி ஸ்கெட்சி ஸ்கெட்சி அதுவும் ஒரு பத்து நாள்தான் ஓடும் அதுக்குள்ளே தீட்டி அவ்வளோத்தையும் காலி பண்ணி விட்டுர்றது பென்சிலும் இப்படிதான் ஒரு வாரத்துக்கு ஒரு பென்சில்னு வாங்கி தருவாங்க ஆனால் இங்கே ஒரு பென்சிலை ஒரு நாளைக்கே முடிச்சிட்டு வந்துடுவோம் வீட்டில வந்து அடிதான் விலும் அடி வில்றதுனால அடுத்த நாளும் வேற பென்சில் வாங்கி தராமல் இருக்க மாட்டாங்க பென்சில் வாங்கிதான் தருவாங்க அதை வச்சு நல்லா ஹேண்டில் பண்ணுவோம் இப்போது வந்து ப்ரைஸ் அப்போது அதிகமாக இருந்துச்சு இப்பவும் ப்ரைஸ் அதேதான் இப்போ வந்து பெரிய ஆளாயிட்டு வீட்டில காசு நிறைய தருவாங்க இருபது ரூவா முப்பது ரூவா அப்படி தர்றதனால இந்த பென்சிலை இப்போ யாரும் வாங்குறதில்லை பேனா வாங்குவோம் கலர் இந்த ஸ்கெட்சி இந்த ரெயின்போ இது ஸ்பே கலர் அந்த அந்த பேனாலாம் வாங்கிறதுனால ஒரு பேனா வாங்கினாலே பத்து கலர் யூஸ் பண்ணுற மாதிரி அப்படி பேனா வாங்குறதுனால எங்களுக்கு லாபமாக இருக்குது மல்டிபிள் கலர் யூஸ் பண்ணுற ஜிகுனா க்ளோடிங் அந்த பேனா யூஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு காசு அவ்வளோவா இது இந்தமாதிரி இல்லை ப்ராண்டு என்ன ப்ராண்டு ஒரு பத்து நாளைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ப்ராண்டெலாம் பார்க்கறது இல்லை அந்த இதில் குவாலிட்டியாக பென்சில் பேனா வாங்கிறதுலாந்தான் இந்த ந ஃப்ளர்ல ஃப்ளார்னு ஒரு கம்பெனி இருந்தது அதில் ரீஃபில் பேனா அதெலாம் நல்லா இருக்கும் பென்சில்ல நட்ராஜ் வாங்குவேன் இல்லைன்னா அப்ஸரா வாங்குவேன் அப்ஸரா நல்ல ப்ராண்டு தான் அது வந்து அஞ்சு ருபா அப்படிதான் ஆறுபா அப்படிதான் போடுவானுங்க இப்போ என்ன ரேட்டுக்கோ ஒருமாதிரி இருக்கும் அப்படின்னா ரேட்டு கூடதான் இருந்தமாரி இருக்கும் சின்ன வயதுல அஞ்சுருவானா அஞ்சுருவாயா வீட்டில தந்து விட்றதே ரெண்டுருவாதான் அந்த ரெண்டு ருபாய்க்கி சேர்த்து வச்சு அஞ்சு ருபா வாங்குகிறது ரொம்ப கஸ்டமாக இருக்கும் அதனால பண்ணிகிட்ருப்போம் வேறன்னா படம் வரைகிறதுன்னா பேப்பர் ஸ்கெட்சி அந்த ஸ்கெட்சி மார்க்கர் மார்க்கர் தான் பஸ்ட்டு ப்ர வில அதிகமாக இருக்கும் வீட்டி ல மார்க்கர் வாங்கி தாங்கன்னா உனக்கு எதுக்கு மார்க்கர் அப்படி கேட்பாங்க அதனால மார்க்கரே வாங்க மாட்டோம் இப்போது மார்க்கர் வாங்கி தராங்க இப்போ மார்க்கர் வாங்குகிறதால மார்க்கர் வந்து நல்லா யூஸ் பண்ணுறோம் மார்க்கர் நல்லா வச்சு படம் வரையலாம் வேறன்னா ஸ்கெட்சி மார்க்கர் அவ்வளோ தான் வேற என்ன